ஃபிக்சல் இருந்தால் படத்துகள் அதாவது அது மெகா பிக்சல் அதாவது டொண்ட்டி மெகா பிக்சல் தேர்ட்டி ஃபிஃப்ட்டி அது மாதிரி அதாவது துல்லியமாக அக்யூரேட்டாக எடுக்க தான் பிக்சல் எடுப்பாங்க இப்போ நம்ம பார்த்தா வெச்சுக்கங்க ஒரு இன்ஸ்டாகிராமோ ஒரு ஃபேஸ்புக்கோ ஒரு வாட்ஸ்ஆப்போ எடுத்தாலோ ஒரு ஒரு கே ஃபோட்டோ எடுத்து அதை இன்னோருத்தங்களுக்கு ஷேர் பண்ணால் அவ்வளோ து அருமையாக இருக்கும் அதான் பிக்சலு சொல்வாங்க அது அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் வாட்ஸ்ஆப்பில் ஃபோட்டோ எடுத்து நம்ம வந்து இருட்டாக இருந்தாக் கூட அந்த வெளிச்சம் வந்து அதிகமாக காட்டும் இப்படி நம்மளுக்கு வந்து இன்னோருத்தங்கள வந்து இப்போ கோவிலுக்கு போகிறோம் வெச்சுக்கங்களேன் அது வந்து இந்த சாமியை வந்து ஃபோட்டோ எடுத்து இன்னோருத்தங்களுக்கு அம்ச்சா அது நம்மளை ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது இதே நம்ம ஸ்டேட்டஸு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி யாருனா நம்மளை திட்டினா இருந்தாக் கூடும் தி திட்டினா திட்டினாக் கூடும் இ இப்போ வந்து வாட்ஸ்ஆப்பில் அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணி அவ்வளோ வாய்ஸு நாய்ஸு அப்படி அழகாக கேக்கும் இதுக்கு தான் இந்த பிக்சல் நம்ம யூஸ் பண்ணுறோம் இது வந்து நம்மளுக்கு வந்து இன்னோருத்தங்கள வந்து திட்டலாம் பாசத்தை பொழியலாம் அந்த இதுல கேமரா மூலிமா இதில் நல்லா சவுண்டுலாம் அப்படியே எடுத்துக் கொடுக்குது